ஹலோ வெப்பட காய்கறி கடைங்களா ஆ அக்கா எங்களுக்கு தக் கேரட்டு கத்திரிக்காய் உ உருளைக்கெலங்கு மூணும் ஒவ்வொரு கிலோ தனித்தனியாக கட்டித்தரணும் என்ன ரேட்டு வருதுங்க ஒவ்வொன்றும் சரிங்க ம் என்ன வேறு கடையை விட உங்களது கொஞ்சம் எக்ட்டா வெலை எக்ஸ்ட்ரா தெரியுதுங்களே

ஆ எப் எல்லாம் ஃப்ரெஷ் சி ஆ சரிங்கக்கா வியாபெ பீர்க்கங்கா கத் சொரக்காய் அந்தமாதிரி காயெல்லாம் இருக்குது இல்லைங்க சரி இன்னும் இன்னும் ரெண்டு மூணு காய் சேர்த்தி வேணுங்க நிறையா வாங்கறதனால கொஞ்சம் குறைச்சி போட்டு கொடுங்க ஆ சரிங்க ஆ எல்லாமே எங்களுக்கு தனித்தனியாக கட்டி வச்சிருங்கள் ஆ நான் சாய்ந்தரமாக வந்து வாங்கிகட்டுங்களா ஆ கட்டி வச்சுட்டு எ ஆ சொல்லுங்கள் இல்லை வீட்டுக்கு வீடு கொடுப்பீங்களா ஆ சரிங்க சரி ஆ சரி சாய்ந்தரமாக கொண்டு வந்து வீட்டுக்கு வீடு கொடுத் வீட்டிலே கொடுத்துட்றீங்களா சரி ஜி ப எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுங்க நான் ஜிபே பண்ணி விட்டுட்டுங்களா ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரி பக்கத்தில் இருக்கவங்களும் கேட்டாங்க எவ்வளோன்னு கேட்டுகிட்டு அவங்களுக்கும் சேர்த்தி நான் சொல்லிடுறேங்க

ஆ காய் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பிடிச்சி கொடுத்துருவோங்க ஆ சரிங்க ஆ சரி நான் கே அவங்களையும் கேட்டுகிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் கால் பண்ணுறேங்க ஆ சரி ஆ ஆ சரிங்க வச்சிடுறேன் ஆ